எங்கள் தோட்டத்தில் இப்போ ஒரு வேலைக்கு போயிருந்தேன் அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு மல்லியப்பூ செடி வச்சிருந்தாங்க அதை ஆசைப்பட்டு நான் கொண்ட்டு வந்து ஒரு மல்லியப்பூ கன்று வச்சு நான் வச்சிருக்கறேன் அது தண்ணி ஊற்றி ஊற்றிட்டே வந்தவும் இப்போத்தான் மொட்டுக்கள் விட்டு பூ பூ பூத்துகிட்டுருக்குது அது பூ பூத்தவுடனே ஒவ்வொரு பூவா பூத்து ஒரு கனகாமரையும் விட்டுருக்குறேன் அதுவும் பூக்கும் அதைப் பிடுங்கி எங்கள் பேரக் குழந்தைகளுக்கு நானும் வச்சு அழகு பார்த்துக்கிட்ருக்குறோம் அது ரொம்ப சந்தோஷப்படுது அப்டியே ஒரு ரெண்டு மிளகா வித போட்டுவிட்டு அந்த மிளகாச் செடியும் நல்லா காய்க்குது காய்ச்ச பிரகாரம் எங்க வீட்டுகளுக்கு ரெவ்வெண்டு சாம்பாருக்கு எடுத்து போட்டுக்குவோம் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்புறமேட்டுக்கு முருங்கக்கன்று ஒரு போத்து கொண்டுக்கிட்டு வந்து போத்துன்னா எங்கள் ஊரில் ஒரு குச்சின்னு குச்சின்னு சொல்லுவாங்க நாங்கள் போத்துன்னு சொல்லிருவோம் அந்தக் குச்சியை கொண்டுட்டு வந்து நட்டு வச்சு அது வந்து நல்லா இப்போ காய்க்கிற அளவுக்கு வந்து பூவும் பிஞ்சுமாக இருக்குது அதுல மூணு காய் காய்ச்சிச்சு அத காச்சவுடனே ஃப்ரெஷாக பிடுங்கி எங்கள் வீட்டுகளுக்கு சாம்பார் வைக்கும் போது போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே பக்கத்தில் அப்படியே சின்னச் சின்னதாக கொஞ்சம்தான் தோட்டம் இருக்குது இருந்தாலும் அதை பராமரிச்சிகிட்டு ஒரு குச்சிவள்ளிக் கிழங்கு செடியை நட்டுருக்குறோம் ஒரு மாங்கன்று வச்சு அதை அழகு பார்த்துக்கிட்டுருக்குறோம் வாழத்தார் நட்டுருக்குறோம் அது ஒரு வாழைக் காய் பிஞ்சோ காயோ வர்றப்போ எங்கள் பிள்ளைங்க பார்த்து அம்மாச்சி காய் வளர்ந்துருக்குது அப்படிங்குங்க அதை பழுக்க வச்சு அதை சாப்பிட்டுக்குட்டு இருக்கிறோம் எங்கள் தோட்டத்தில் சின்ன சின்ன செடி கொடிகள்லாம் வச்சு அது காய்க்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்குது அதுவும் சின்ன மல்லிகைப் பூவு கனகாமரம் அப்புரமேலு வெள்ளை செவ்வந்தி இதெல்லாம் கொஞ்ச கொஞ்சம் கன்றுகல்லாம் வச்சு வச்சு எங்கள் பேரக் குழந்தைகளுக்கு தலையில் வச்சுக்கிட்டு நாங்கள் அதை பார்த்துகிட்ருக்குறோம் அப்படி பார்க்கறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கு சின்ன இடமா இருந்தாலும் ஒவ்வொரு செடி கொடிகள்லாம் நட்டு நட்டுக்கிட்டுருக்குறோம் நாங்கள் அது கொத்தரங்காயோ இல்லை கீரை வகையோ ஏதோ ஒன்று போட்டு இப்போ முருங்கைக் காயை வைக்கிறோம் முருங்கக்காய் ரெண்டு காய்க்குது அந்தக் கீரையைப் பிடுங்கி நம்ம கண்ணுக்கு நல்லதுன்னு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதாங்க